குழந்தைகளுக்கு வந்து இந்த ட்ராயிங் அந்த பெயிண்டிங் பழக்கமெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே கற்றுகோணும் ஏன்னா அவங்க ஸ்கூல் போகும்போதே அந்த பழக்கத்தை நம்ம ஆர்வமாக இருக்காணு தெரிஞ்சு அந்த ஆர்வமாக இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம அந்த சின்ன வயசுலயே அதாவது தொடக்கப்பள்ளி போகற சமயத்துல அதை கற்று கொடுத்தோம்னா அவங்க வந்து பின்னால் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை ச சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆர்வம் இருக்கான்ணு ஃபர்ஸ்ட்டு பார்க்கோணும் அவன் எந்த இதில் ஆர்வமாக இருக்கானோ அந்த பெய்ண்ட்டிங்கலயா அல்லது ட்ராய்ங்கலயா அது மாரி நாம் அதுக்கு பெற்றோர்கள் வந்து அதை ஊக்குவிக்கோணு அவன் கேக்கறதை கேட்குறானோ இல்லையோ நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கோணு நோட்டு பென்சிலு அந்த கலர் பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவன் வந்து அத ஒரு ஹாப்பியாகவும் அல்லது பின்னால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அதை தொழிலாக கூட அவன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு